இப்போது நம்ம பிரபஞ்சங்கிறது எல்லையில்லாமல் பரந்து விரிஞ்சிருக்குது அதில் எண்ணற்ற பால்வெளிகள் இருக்குது நம்மளோடைய நட்சத்திர மண்டலமான பால்வெளியில் நம்ம சூரியக் குடும்பத்தை போல இன்னும் நிறைய சூரியக் குடும்பங்கள் இருக்குது அப்படி ஒவ்வொரு சூரியக் குடும்பத்துலேயும் சில கிரகங்களில் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு உயிரினம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னால் நாம் இப்போது கடவுளாக கும்பிட்டுட்ருக்க முருகன் பெருமாள் அண்டு சிவன் இவங்க எல்லோருமே அவங்க அந்தமாதிரி ஒரு கிரகத்துலேருந்து வந்தவங்களாக இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய எண்ணம் அவங்க இங்கே வந்து அவங்களுடைய அளவில்லாத ஒரு ஆற்றலை நமக்குத் தெரியாத ஒரு விஷயத்த நமக்குச் செஞ்சு காட்டும் போது அந்த காலத்தில் இருந்த மக்கள் அவங்கள தெய்வங்கள் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு வரைமுறைக்குக் கொண்டு வந்துருக்காங்க அப்படி இருக்கும் போது நம்ம வணங்கக்கூடிய அந்த தெய்வங்கள் எல்லோருமே இப்போவும் ஏதோ ஒரு கிரகத்தில் அவங்க ஒரு உயிரினமாக இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது